நாங்கள் இருக்கிறதுன்னு பார்த்தா நாங்கள் இருக்கிறது வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் அதனால் எனக்கு வந்துட்டு தெரிஞ்சதெல்லாம் நார்த் இந்தியன்ஸ் ஃபுட்டு தான் தெரியும் அதில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே ரொம்ப நல்லா சமைப்பேன் சாப்பாட்டில் வந்து இன்ட்ரஸ்ட்டு இருக்குது எனக்கு நிறையாவே இருக்குது அதனால் எல்லாத்துலேயுமே என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் நான் எது சமைச்சாலுமே அது வந்து புது ஃபஸ்ட்டு சமைக்கும் போதே அது ரொம்ப பெஸ்ட்டாக வரணும்னு ஆசைப்படுவேன் அதனால ஒவ்வொருத்தங்க கிட்டேயும் கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு அதில் எந்த அதாவது ரொம்ப நல்லா சமைக்கிறவங்க என் அம்மா என் பாட்டிலாம் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்டலாம் கேட்டுப்பேன் அதில் தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒன்று ஒன்றுலையும் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நான் அந்தமாதிரி சமைப்பேன் பெஸ்ட்டு கொடுக்கணும்னு தான் நினைப்பேன் இட்லி இட்லிக்கு சட்னி தோசை சாம்பார் புளிக்குழம்பு வத்தக்குழம்பு அப்புறம் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு பிரியாணி புலாவ் அப்படின்ட்டு எல்லா வெரைட்டியுமே நல்லாவே சமைப்பேன் எனக்கு பிடிக்கும் எல்லா வெஜ்ஜு நான்வெஜ்னு பார்த்தா நான்வெஜ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க எல்லோருமே எது சமைச்சாலுமே அதில் ஒரு டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும் எங்கள் வீட்டிலியே நான் ரொம்ப நல்லா சமைப்பேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் என் மாமியார் வீட்டிலியும் என் மாமியாரோடய சமையலை விட நான் போய் சமைக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமே எங்கள் வீட்டுக்காரங்க அதை நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நான் டேஸ்டாக செய்வேன் காரம் அதிகமாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரம் கம்மியாக இருந்தால் சாப்பிடமாட்டோம் அதனால எந்த உணவு செஞ்சாலுமே அதில் மிளகு காரம் அதிகமாக சேர்த்துப்பேன் அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மிளகு அதிகமாக இருக்கணும் பச்சை மிளகாய் அப்படின்ட்டு ஒரு காரசாரமான சாப்பாடு தான் பிடிக்கும் நண்டு குழம்புலாம் ரொம்பவே டேஸ்டாகவே செய்வேன் நண்டு குழம்பு இறால் கிரேவி கனவா மீன் அப்படின்ட்டு பார்த்து பார்த்து சமைப்பேன் அது எல்லாமே ரொம்ப டேஸ்டாவே இருக்கணும்னு நினைப்பேன் அதேமாதிரி நான் நினைக்கிறா மாதிரி எல்லாமே டேஸ்டாகவே செய்வேன் சாம்பார் சாதம் காய்கறிகள்லாம் போட்டு சாம்பார் வைச்சம்னா அது ரொம்ப மணமாக இருக்கும் முருங்கக்காய் முருங்கக்காய் மாங்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் வைக்கும் போது அந்த சாம்பாரோட அந்த வாசனை வேறே லெவலில் இருக்கும் உருளக்கிழங்கு வறுவல் நல்லா இருக்கும் நான் செய்யறதில் நல்லாவே சமைப்பேன் சமையல்னா எல்லாமே நான் ரசம் வச்சால் கூட அது ரொம்பவே டேஸ்டாக இருக்குதுன்னு அம்மா சொல்லுவாங்க சாதாரண ஒரு ரசத்துக்கே ரொம்ப டேஸ்டாக செய்வேன் ஏன்னால் எனக்கு அது பிடிச்சது பிடிச்சு பிடிச்சு செய்வேன் ரொம்ப ஆசைப்பட்டு நல்லா இருக்கணும் நம்ம செய்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அது எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் எத்தனை பேருக்கு சமைக்கணும்னாலும் கஷ்டப்பட மாட்டேன் நல்லாவே சமைப்பேன் ஆசையோட சமைப்பேன் அதனால அது நல்லாவே வரும் அந்தமாதிரி இட்லியாக இருந்தாலும் சரி இட்லி வந்து மாவு அரைக்கிறதுலேருந்து எல்லாமே அந்த கரெக்டான பதத்தில் செய்வேன் இட்லிக்கு ஏற்ற உளுந்து போட்டு அதுக்கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து செய்யும் போது அந்த இட்லி ரொம்ப சுமை சுவையாக சாஃப்டாக வரும் புசுபுசுனு நல்லா வொயிட்டாக பார்க்கம்போதே பசி இல்லாதவங்களுக்கு கூட சாப்பிடணும்னு தோணும் அந்தளவுக்கு அந்த இட்லி இருக்கும் சாஃட்டாக அதுக்கேற்ற ஒரு காரச்சட்னி பட்டை மிளகா பூண்டு புளிலாம் வச்சு அரைக்கும் போது பயங்கர டேஸ்டாக இருக்கும் அது அது ஒன்றே போதும் அந்த ஒரு துவையலே போதும் அந்த இட்லிக்கு அது சாப்பிட்றலாம் ஒரு பத்து இட்லி சாப்பிட்ருவாங்க சாதாரணமாக நாலு இட்லி சாப்பிடுறவங்க ஒரு பத்து இட்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அது டேஸ்டாக இருக்கும் அந்த ஒரு துவையலே அப்போ சட்னி சட்னிலாம் வச்சால் இன்னும் அதிகமாக சாப்பிடலாம் ரசமே போதும் ஒரு வொயிட் ரைஸ்க்கு நான் ஒரு ரசம் வச்சால் அந்த ரசமே போதும் அதையே அவ்வளோ அப்படி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இருக்கும் ஒரு குழம்பே தேவையில்லை நான் வைக்கிற ரசத்தில் அதை வேறே மாதிரி நான் வைப்பேன் எல்லோரும் சும்மா கரைத்து விட்டு வைக்கிற ஒரு ரசத்தை நான் ஒரு தாளிப்புலாம் போட்டு தட்டிப் போட்டு பூண்டு நிறையா தட்டிப் போட்டு மிளகு தட்டிப் போட்டு வைக்கும் போது அது நல்ல மணமாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதில் கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டால் இன்னுமே அருமையாக இருக்கும் பயங்கர டேஸ்டாக இருக்கும் அப்புறம் நான் வைக்கிற வத்தக்குழம்பும் அப்படிதான் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் அதிகமாக சேர்த்துப்பேன் அதனால் அந்த வத்தக்குழம்புல நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கும் போது வேறே லெவலில் இருக்கும் அந்த நல்லெண்ணெய் வாசனையோடய அந்த காரமான அந்த பூண்டு வெங்காயத்தோடய மணமும் சேர்ந்து வீடே மணக்கும் வத்தக்குழம்பு வச்சால் அந்த அளவுக்கு இருக்கும் சிக்கனும் அப்படி தான் சிக்கன் வந்து ரொம்ப ட்ரையாக பெப்பர் அதிகமாக போட்டு சிக்கன் வறுவல் பண்ணுவேன் தண்ணிலாம் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கும் அது சாப்பிட சாப்பிட சும்மாவே சாப்பிடலாம் அந்தளவுக்கு டேஸ்டாக இருக்கும் சாப்பாடுக்கு தொட்டுட்டு சாப்பிட்ணும்னு இல்லை சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட வச்சு சாப்புட்லாம் அந்தளவு சிக்ஸ்டி ஃபையும் அப்படி தான் சிக்ஸ்டி ஃபையும் நான் செய்கிறது எக்லாம் போட்டு செய்வேன் அதுவுமே சாப்பிட சாப்பிட பயங்கர சாஃப்டாக டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும் அந்தளவுக்கு இருக்கும் சிக்கனும் மட்டன் மட்டன் சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு அதெல்லாம் கூட நல்லா நான் சமைப்பேன் சமையல பொறுத்தவரைக்கும் எல்லாமே நல்லா சமைப்பேன் முருங்கக்கீரை சமைக்க சமையலா இருந்தாலும் அப்படி தான் முருங்கக்கீரை சூப்பே ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி நல்லா டேஸ்டாக வைப்பேன் அதுவும் அதுவும் எல்லாமே நல்லா வந்துடும் எனக்கு ஏன்னால் அதில் நான் சமையல ஒரு ஆர்வத்தோடு செய்கிறதுனால தெரியாத விஷயத்தை கூட நான் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லாவே செய்வேன்